பெரும்பாலும் தேங்கி நிற்கிற தண்ணீர்னால தான் இந்த கொசு தொல்லையே வருதுங்க அதனால் வீட்டை சுற்றி கொஞ்சம் பழைய சாமான் டயரு சட்டி பானை இதெல்லாம் வெச்சுக்க மாட்டேன் நான் எப்பயுமே அதேமாதிரி இந்த பதவளைய படுத்திக்க மாட்டேன் செடி தேவையில்லாத செடி எல்லாம் அடம்பாக இருந்தாலுமே அதிலையும் கொசு நிறைய உட்காந்துக்குதுங்க ராத்திரியானால் வீட்டுக்கு பெரிய தொல்லையாக வருது அதனால் கொசு வலையை கட்டிக்கிவேன் ஜன்னல்களை உள்ளே வராத அளவு பண்ணி வெச்சுக்குவேன் வேப்பந்தழை பொகை போட்டிருவேன் தண்ணீர் எங்கையும் தேங்கக்குள்ளாத பார்த்துக்கணுங்க அது அப்படி தான் நான் ஓரளவுக்கு கொசு தொல்லையை கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன்